ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் சொல்லுங்கள் ம் சரிங்மா ம் ம் ம் ம் சரிங்மா ஆ சொல்லுங்கள் ம் ம் ம் ஏங்கமா ஃபஸ்ட்டு உங்கள் பேர் சொல்லுங்கள் எங்கேருந்து பேசுகிறிங்க ம்

ம் சரிங்மா ம் சரி ஆ சரிங்மா இப்போ இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு கொடுத்த அந்த டாக்டர் கொடுத்த மாத்திரை கொடுத்தாரா இல்லை வேற ஏதாவது டெஸ்ட் ஏதாவது பண்ணாரா ஏதாவது ம் ஆ சரி ஆ ஓகே சரி இப்போ வந்து உங்களுக்கு வயிறு வலினால் எந்த பகுதி வலிக்குது மேல் பகுதியா இல்லை அடிப்பகுதியா மேல் வயிறு வலிக்குதா சரி எத்தனை நாளாக உங்களுக்கு இந்த வயிறு வலி இருந்துகிட்டே இருக்குது ஆ ஆ அது தான் ரெண்டு நாளான்னால் இப்போ லூஸ் மோஷன் மாதிரி ஏதாவது போகுதா ஆ ம் ஆ அப்படின்னா வந்து உங்களுக்கு என் எனக்கு தெரிஞ்சு ஒருவேலை யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிருக்கலாம் தண்ணி நீங்கள் நிறையா குடிக்க மாட்டிங்களோ ம் ம் ம் ஓ அப்படியா அதுதாங்கமா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கும் அதாவது வெர்ஜனல் இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதாவது ஆயிருக்கும் ஒன்னுல்லைங்கமா நீங்கள் வந்து க்ளீனிக்கு ஒரு ரெண்டு நாள் நாளைக்கு வந்தீங்கன்னால் இப்போது இப்போ நீங்கள் ஃப்ரீயாங்கமா இப்போ உங்களால் வர முடியுமா கூட்டிட்டு வரதுக்கு ஆளுங்கள் இருக்காங்களா ஆ அதுதாங்கமா நீங்கள் நேரில் நேரில் வந்தால் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு அது என்னன்னு பார்க்க முடியும் உங்களுக்கு எதனால வலி உங்களை நான் அது தான் அப்சர்வேஷன் ஆ அதாங்கமா அப்சர்வேஷன் பண்ணி தான் உங்களை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் உங்களுக்கு ஏதாவது டெஸ்ட்டு

ம் ஆ ம் சரி அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ வயித்த வலினால் அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னால் ஒரு முத அது வந்து ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த விளக்கெண்ணெ இருக்குதுல அதை தேய்ச்சிக்கோங்க அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மெட்ரோஜெல்னு ஒரு மாத்திரை வந்து பக்கத்தில் இருக்க மெடிக்கல்க்கு போங்க மெட்ரோஜெல்னு ஒரு மாத்திரை இருக்குங்கமா அந்த மாத்திரையை வாங்கி போடுங்க அது வந்து அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கொஞ்சம் குறைக்கும் நீங்கள் அதை வந்து என்ன பண்ணணும்னா காலையில் ஒரு வேளை இப்போ நைட் ஒரு வேளை சாப்பிடுட்டு போட்டுட்டு காலையில் ஒரு வேளை போடுங்கள் அப்புறம் பேண்டோபிரசோல் மெட்ரோஜெல்லோட பேண்டோபிசோலும் போடுங்கள் சப்போஸ் வந்து உங்களுக்கு கேஸ் ஃபார்ம் ஆயிருந்தால் கூட அந்த வயிற்று வலி தொப்புளை சுற்றி வயிற்று வலிக்கிறத்துக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லை உங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் மாதிரி இருக்குது அப்படின்னா சிட்ரால்கா இதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து இப்போ உங்களுக்கு வாட்ஸ்ஆப் நம்பர் இருக்காங்மா ம் சரி நான் என்னோடய பிஏட்டை சொல்லி உங்களுக்கு வந்து அந்த வாட்ஸ்ஆப் நம்பரில் வந்து நான் இது பண்ணி விட்றேன் நீங்கள் வந்து பாருங்கள் அதில் பார்த்து அந்த மருந்தெல்லாம் கொஞ்சம் வாங்கி போட்டுட்டு என்னைக்கு நீங்கள் வருவீங்க ம் சரி வாங்க உங்கள் இவங்க கூட்டிட்டு யாரை கூட்டிட்டு வரிங்களோ கூட்டிட்டு வாங்க நம்ம திருப்பியும் அது என்ன இதுன்னு செக்அப் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து மாத்திரை நம்ம மாற்றிக்கலாம் ம் ஆ சரி ஆ சரிங்மா ஆ வச்சிருங்கங்மா ம்